இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டவர் இருக்குது பிஎஸ்என்எல் டவர் இருக்குது இப்போ ரெண்டு டவர்லேயுமே எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லு தான் பெஸ்ட்டு ஆனால் அதை விட பெஸ்ட்டு ஜியோ தான் இப்போ மேக்ஸிமம் எல்லா ஜியோ தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஜியோ தான் பேலன்ஸ் ரீசார்ஜ் எல்லா எல்லா ரேட் கொஞ்சம் கம்மி கொஞ்சம் கம்மி இப்போ ஜியோ எடுத்துட்டீங்கன்னா டவரு கிடைக்கும் ஃபுல்டு ஃபுல்லும் ஃப்ரீ தான் ஃபை ஜிக்குலா இருந்துச்சி ஃப்ரீயா அவங்களுக்காவ எல்லா யூஸாக இருக்கும் ஏர்டெல் ஃபை ஜி அதெலாம் யூஸாக இருக்கும் ஆனால் பிஎஸ்என்எல் வோடஃபோன் பார்த்தீங்கன்னா அது அவ்ளோக்கா டவரும் இருக்காது எதுவும் இப்படி தான் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் சிம் யூஸ் பண்ணிணோம்னா அதுவுவே ஜியோ ஏர்டெல்னா இப்போ இப்போ ஃபர்ஸ்ட்டு செக்கெண்டு அதுதான் இருக்குது அது தான் அதுதான் பெஸ்ட்டு இப்போ அதை யூஸ் பண்ணிணோம்னா நல்லா இதாக கிடைக்கும் நல்லா பெஸ்ட்டா கிடைக்கும் அப்புறம் நல்லா இது இப்போ ரேட் கம்மி சிம்மு எப்புடின்னா இப்போ ஒரு சிம்மு ஜியோ எடுத்தோம்னா சேட்டிலைட்டு எங்கே போனாலும் கிடைக்கும் இப்போது ஊட்டி மலை ஃபாரஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் ஆனால் ஏர்டெல் அப்படி கிடைக்காது ஏர்டெல் வந்து அது லிமிட் தான் ஒரு சிட்டினா சிட்டிக்கு மட்டுந்தான் கிடைக்கும் லிமிட் லிமிட் டவர் தான் இருக்கும் அதை என்ன பண்ணுறதுன்னா அது அதுக்கு அதுக்கு தகுந்தா மாதிரி சிம் வாங்கி வெச்சுக்கணும் ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா ஜியோ தான் பெஸ்ட்டு